எங்கள் பகுதியில் வந்து அரசு மூலமாக வந்து நிறைய நோய்க்கும் மருத்துவத்தோட முக்கியத்துவத்தை வந்து நல்லாவே சொல்லி கொடுத்திட்டு வராங்க ஒரு ரெண்டு மாசத்தில் மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இங்கே ஒரு கேம்ப் மாரி போட்டு ஒரு ஒருத்தவங்களையும் செக்அப் வயசானவங்களலாம் செக்அப் பண்றது இல்லை நோய் இருக்கிறவங்களலாம் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு என்னா பண்ணணும் அது மருந்து கொடுக்குறது இந்த மாரி நிறைய விஷயம் நல்லது பண்றாங்க அதனால வந்து மக்களோட வந்து உடல் நலன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வரதுனால் மக்கள் வந்து அதாவது வயதானவங்க வந்து எங்கே அவ்வளோ தூரம் போக முடியாது அதனால வந்து அவங்களே வந்து பார்க்குறதுனால இவங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கட்டுக்கோப்பாக வச்சு நல்லபடியாக இருக்கிறாங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட் சைடு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்றாங்க அந்த கல்வி விழிப்புணர்வு மற்ற விழிப்புணர்வு இதுலாம் வந்து நடத்துகிறதுனால மக்கள் வந்து நல்லாவே சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க